பதினைந்து ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்று எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு ஐந்து பதினொன்னு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து பதினைந்து இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்து பதினைந்து